எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி இருக்காங்க அவங்க வந்து ஓய்வு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டிவி மட்டும்தான் பார்க்குறாங்க டிவி காலையில ஆன் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ராசிபலன் பார்ப்பாங்க அதற்கப்பறம் கொஞ்ச நேரம் நியூஸ் பாப்பாங்க அதற்கப்பறம் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்பாங்க அதற்கப்பறம் வந்து நாடகம் ஒரு நாலு நாடகம் ஒரு அஞ்சு நாடகம் பார்ப்பாங்க அந்த நாடகம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஓரியண்டட் நாடகம் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை வரது அந்த மாதிரி நாடகம் அதற்கப்பறம் திரில்லராக ஒரு நாடகம் பார்ப்பாங்க அதற்கப்பறம் காதல் ஓரியண்ட்டேடாக ஒரு நாடகம் பார்ப்பாங்க அதற்கப்பறம் விளையாட்டு ஓரியண்ட்டேடாக ஒரு நாடகம் பார்ப்பாங்க அதற்கப்பறம் மதிய நேரம் பார்த்தீங்கன்னா வந்து எதோ ஒரு படம் ஆக்சன் படமாக இருக்கட்டும் ஒரு காமெடி படமாக இருக்கட்டும் ஒரு த்ரில்லர் படமாக இந்த மாரி எதாவது ஒரு படம் பார்த்துட்டு சாயங்கால நேரம் வந்து நான் மறுடியும் நாடகத்தில் இறங்கிருவாங்க நாடகத்துலன்னா காலையில பார்த்த நாடகத்தையே ரிப்பீட் மோட்டில் ஒரு நாலஞ்சு நாடகம் பார்த்துட்டு ஒரு பத்து பத்தரை மணிக்குங்கும்போது டீவியை ஆஃப் பண்ணிருவாங்க